இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க சில சமூக விரோதிகள் தன்னோட சுய லாபத்துக்காண்டி ம மத உணர்வு அதிகமாக தூண்டி விட்டு மற்ற மதத்தை வந்து தாழ்த்தி பேசி இது போன்ற சூழ்நிலைகளால் தான் வேறுபாடுகள் ஏற்படுது ஆனால் அது ரொம்ப நாளாக நீடிக்காமல் குறுகிய கால ஒரு பகையாக இருந்து மீண்டும் நட்புறவோட அந்த சவாலெல்லாம் தாண்டி நல்ல மாரியாக தான் இங்கே ஒற்றுமையோட தான் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க இந்த பிராந்தியத்தில் எப்பொழுதுமே வந்து மத ரீதியான வேறுபாடுகள் அப்பைக்கப்போ ஏற்படும் மீண்டும் அது தன்னால் மாறி எல்லா ச சகோதரத்துடன் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க